நான் ரீசெண்டாக போன மாசம் ஆன்லைனில் ஸ்மார்ட் வாட்ச் ஆர்டர் பண்ணி வாங்கி இருந்தேன் ஃபிளிப்கார்டில் அதை பார்க்கும் போது ஓகே அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஆனால் வந்தோனே குவாலிட்டிலான் சூப்பராக இருந்துச்சு வாரன்டியும் ஒன் இயர்ஸ் வாரன்டிலாம் கொடுத்து இருந்தாங்கள் அதோடய ஆஃபர்ஸ் வந்து யூஎஸ்பி கேபிள்ஸ்சு அப்புறம் பின்னே இதெலான் கொடுத்து இருந்தாங்க அதுவும் நல்லா குவாலிட்டியாக தான் இருந்துச்சு கொடுத்த அமௌன்ட்க்கு ஓர்த்தாக தான் வந்துச்சு எல்லாமே ஆன்லைனில் வரதுலாம் நல்லா இருக்காது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் இந்த மாதிரித்தான் சொல்லுவாங்கள் ஆனால் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதுவே நல்லா குவாலிட்டியாக சூப்பராக வந்து இருந்துச்சு இ இப்படி எனக்கு குட் இம்ப்ரஸ்ன் கிரியேட் ஆகிறதுனால நான் மிதி பேர்டையும் இந்தமாரி சொல்லுவேன் அவங்களும் அப்புறம் ஆர்டர் பண்ணுவாங்கள் இந்தமாதிரி நல்ல ப்ரொடெக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க இதில் வாங்கலாம் அப்படிலான் சொல்லுவே அதனால் இந்த கம்பெனியும் கொஞ்சம் ரைஸ் ஆகும் அப்புறம் எல்லாத்துக்கு தேவையானதும் அப்புறம் நல்லா ஸ்மார்ட்டாக செய்ய ஆரம்மிச்சுருவாங்க